இப்போம்லாம் பதினெட்டு வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு தொழில கத்துக்கிறாங்க சிஸ்ட்டமேட்டி இதுவும் கம்ப்யூட்டர் வேலையாக இருந்தாலும் சரி தான் அடுத்த டைப்பிங்கு அந்த மாதிரிலாம் வந்து நகரம் நகரத்தில் உள்ள பிள்ளைங்கள் எல்லாருமே இது பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் வீட்டில தையல் தைக்கிறது அது எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு அப்புறோம் முன்னாடிலாம் எல்லாருமே வந்து இந்த நகரம் நகரத்தில் உள்ளவங்கள் வந்து ரொம்பலாம் படிப்பு படிப்புலாம் ரொம்ப கம்மி ஆனால் இப்போம்லாம் எல்லாருமே டிகிரி அந்த மாதிரில தான் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் வேணும் நம்ம தொழில் பண்ணுனா தான் நாலு பேர் நம்மளை மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலையே இருந்து டூஷன் எடுக்கிறது வீட்டு பாடம் சொல்லி கொடுக்குறது அதுக்கு அப்புறம் எல்லாமே இந்த ப்ளவுசுக்கு ஆரி போடுறது எம்பிராயிமெண்டரி போடுகிறது இந்த மாதிரி எல்லாமே வீட்டில் இருந்தே செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் சில பேர்லாம் இப்போம்லாம் என்னென்ன இந்த வே வெளியே போய் டைப்பிங் தெரிஞ்சிட்டுனால் அதுக்கு தக்கன வேலை அப்படி இப்படினு அவங்களே அவங்களே தேடிக்கிறாங்கள் முன்னாடி மாதிரி யாருமே படிச்சிட்டு சும்மா இல்லை இப்போம்லாம் இப்போ சில வீட்டு சூல்நிலையினால் பிள்ளைங்கள் படிக்க முடியாத சுச்சுவேஷன்ல முன்னாடி இருந்து ஆனால் இப்போ எவ்வளோ தான் வீட்டு வேலை செஞ்சாலும் தான் அம்மா வந்து பிள்ளைங்களை படிக்க தான் வைக்கிறாங்க அந்த மாதிரி ஜென்ட்ரேஷன் இப்போது வந்துடுச்சு இப்போ எல்லாம் எட எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆன்ட்ராய்டு ஃபோனு எல்லாமே மாற தான் செஞ்சிருக்குது அதுக்கு தக்கன படிப்புக்கு தக்கன நாகரீகமும் மாறிக்கிட்டு தான் இருக்குது அதில் எதுவுமே மாற்றங்கள்லாம் எதுவுமே இல்லை தொழில்னாலும் சரி தான் சின்ன பிள்ளையளானாலும் சரி தான் எல்லாருக்குமே அதுக்கு தக்கன ஒரு டேலண்ட் இருக்க தான் செய்து சில இடத்துல வந்து குடும்பத்தில் அம்மா அப்பா சரி இல்லாதனால் பிள்ளைங்களுடைய வாழ்க்க ஒன்று ரெண்டு வாழ்க்க சீரலியலாம் இப்போ நூறு இப்போ நூறு சதவீதத்துக்கு ஒரு எழுவது சதவீதம் பிள்ளைங்களுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு பிள்ளைங்களுக்கு வாழ்க்க மட்டும் கொஞ்சம் சீரழியுது அதை மட்டும் பிள்ளைங்கள் வந்து துணி கடையில் நிற்கறது அப்படி இப்படினு எல்லாருமே இந்த பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறமே ஒவ்வொரு பாத்திர கட அந்தமாதிரிலாம் வீட்டு வறுமைக்கு தக்கன எல்லாருமே ஆனால் ஒரு தொழில்ல தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்தெந்த தகுதிக்கு தக்கன அவங்க தொழில் ஏற்றாங்கள் இப்போ நல்ல படித்த பிள்ளைகளு நான் இப்போ நகரத்தில் நல்லா படித்த பிள்ளைகளு இருந்துதுன்னால் அந்த பிள்ளைங்கள் அதுக்கு தக்கன ஏறுகாங்கள்